ஆ ஹலோ மே ஐ கம் இன் மேம் மேம் எ எனக்கு அ அர்ஜெண்ட்டாக டிரான்ஸ்ஃபர் சர்டிவிகேட் வேணும் மேம் இல்லை மேம் திடீர்னு அப்பாவுக்கு வந்து சென்னையில் டிரான்ஸ்ஃபர் கிடச்சிருச்சி ஸோ நாங்கள் அந்த இடத்தை மாற்று மாற்றிட்டு போகிறோம் ஸோ அதனால டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் கேட்கறேன் மேம் ஆ இல்லை மேம் அந்த மாதிரி வந்து இங்கே யாரும் எனக்கு தெரிஞ்சவங்க இல்லை ஸோ அது அதனால எனக்கு டிசி கொடுத்தீங்கன்னா நான் சென்னையில் போய் அங்கே ஸ்டெடீஸ் கண்டிநியூவ் பண்ணுவேன் மேம் இங்கே யாரும் எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் அவ்வளோவா இல்லை மேம் ஆமாம் மேம் ஆனால் வந்து வீட்டில் புரிஞ்சிக்க மாட்டிங்கிறாங்க மேம் உடனே வந்து கிடச்சதுனால அர்ஜெண்ட்டாக போய் ஆகணுங்கிற மாதிரி இருக்குது மேம் வீட்டில் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன் கேட்கவும் இல்லை மேம் என்ன பண்ணுறது எனக்கும் தெரியல மேம் புரியுது மேம் நான் வந்து நான் வந்து என்னென்ன வீட்டில் அப்பா கேட்டுட்டு கவுன்ஸிலிங் மாதிரி பண்ணிட்டு நான் பேசுறேன் மேம் ஓகே மேம் ஓகே மேம் நாங்கள் வீட்டில் வந்து சொல்லிட்டு உங்களை வந்து மீட் பண்ண சொல்லலாமா மேம் சரிங்க மேம் நான் ஆ ம் சரிங்க மேம் ஓகே மேம் ஓகே மேம் தேங்க்யூ மேம் இந்த இதுக்கும் இந்த மாதிரி சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம் நான் வீட்டில் கேட்டுட்டு நான் ஃபர்தராக உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன் மேம் ஓகே மேம் ஓகே மேம் நான் வீட்டில் வந்து சொல்லிட்டு நான் வந்து ஓ ஓகே மேம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம் நான் எங்கள் வீட்டில் சொல்லிட்டு இது பண்ணிக்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு நான் ஃபர்தராக உங்கக்கிட்ட சொல்கிறேன் மேம் ஓகே மேம் தேங்க்யூ மேம்